தோட்டோனால் ஒரு சின்னதாக வீட்டில் போட்டினுருக்கறேங்க எதுக்குனால் நம்ம கருவப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அடிக்கடி கடைக்கும் வாங்கினு வர முடியாது நினைச்ச நேரத்துக்கு எங்கள் வீட்டில் ஃபிரிட்ஜு எல்லாம் இல்லை அதனாலே வாங்கியும் வச்சுக்க முடியாது அப்போப்போ போய் அங்கங்கே பக்கத்து வீட்லையும் கேட்கமுடியாது அதனாலே அதை நாம்மளே வச்சுக்கணுங்னா எங்கேயும் போயிட்டு வாங்க தேவையில்லைனு அப்புறம் அந்த சங்கத்துலலாம் போனால் சொல்லுறாங்க பூச்சிக்கொல்லி போடாதே சாப்பாடெலான் பயன்படுத்தி சாப்பிடுங்க கொஞ்சம் இடம் இருந்தால் கூட எதுனால் சும்மா செடிகிடி வைங்கனிட்டு அதனாலே அதெலாம் வந்து கேட்டுகிட்டு வந்து நாம்பளும் ஏதோ வீட்டில் வந்து ஒரு கத்திரிக்காய் கருவேப்புலை கொத்தமல்லி தக்காளி பச்சை மொளகாய் வெண்டைக்காய் இதைமட்டும் போட்டங்கனா வீட்டு சாப்பாட்டுக்கு ஆவுன்ட்டு அதை ஒரு தோட்டம் மாதிரி அழகா போட்டு ஒரு ரெண்டு ரோஜா செடி மல்லிப்பூ செடியெல்லாம் வச்சு நல்லா சுத்தமாக வச்சுக்குறேங்க